துணிகளை வந்து நான் எப்படி துவைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கூல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வெறுங் கையிலே தான் நான் வந்து துவைச்சிட்டு இருப்போம் சோப்பு போட்டு வெறுங் கையில் தான் அப்போ வந்து துவைச்சிட்டு இருப்போம் ஏன்னால் அப்போ எங்கள்ட்ட வாஷிங்மிஷின்லாம் கிடையாது ஆனால் இப்போ எங்கள்கிட்ட வாஷிங்மிஷின் இருக்குது ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக ஸோ அதனால் அதை வந்து நாங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு துணி வந்து துவச்சிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து எப்படிலாம் உலர்த்துறோன்னா இப்போ வெயில் காலத்தில் திருப்பி போட்டு வச்சுருவோம் ஏன்னால் வந்து சட்டையோடய கலர் போயிடக் கூடாது அப்படின்றதுனால உள்பக்கமாக இருக்குறத எடுத்து நாங்கள் வெயில் காலத்தில் போட்டுருவோம் வெளில மேலே பால்கனி இருக்குது போட்டுருவோம் அதே மழை காலத்தில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள நம்ம தூங்கும் போது ஃபேனை போட்டுருவோம் உள்ளே காயை போட்டுனு உள்ளே துணி மாரி காயை போட்டு இது துணி மாரி இது கயிறு மாரி கட்டி விட்டுட்டு அதில் வந்து நாங்கள் துணியை வந்து காயை போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வெயில் காலத்துலேயும் மழை காலத்துலேயும் துணியை வந்து உலர்த்துவோம் தண்ணீர் எப்படி வீணாக்காமல் பண்ணுவோம் அப்படின்னா வாஷிங்மிஷினில் வந்து அதுக்கேற்ற தண்ணி கொடுத்தா தான் அது அலசும் ஸோ அதில் வந்து வேறு வழியில்லை அது என்ன தண்ணி கேட்குதோ அதை மாரி நம்ம கொடுத்தாவுணும் நாங்கள் கையால் துவைச்சோம் அப்படின்னா எந்தளவுக்கு எனக்கு தெரியும் நான் தண்ணியோடய அருமை என்னென்னு எனக்கு தெரியும் ஏன்னால் நாங்கள் சின்ன வயசில் வந்து தண்ணி வந்து எங்களுக்கு பைப்லலாம் வராது மோட்ரு போடுவாங்கள் மோட்ரில் வர தண்ணியை நாங்கள் பிடிச்சி வச்சுக்கணும் ஸோ அந்த தண்ணியை வச்சு தான் நாங்கள் பயன்படுத்தி ஆகணும் இப்போ இப்போ வர மாதிரி டேப்பை திறந்துலாம் எங்கள் வீட்டுலலாம் தண்ணி வராது ஸோ தண்ணியோடய அருமை எனக்கு தெரிஞ்சதுனால் தண்ணியை இந்தளவுக்கு நாங்கள் கையில் துவைக்கும் போது எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மொண்டு கொஞ்ச கொஞ்சமாக ஊற்றி கழுவிட்டு துவைச்சிட்டு நான் வந்துருவேன்